ஹலோ சார் சார் நான் ஃபுட்டு ஒன்று ஆடர் பண்ணியிருந்தேன் ஆமாங்க சார் ஆடர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகிருச்சிங்க இப்போ வந்து பசி அப்படினு சொல்லி தான் வந்து இப்போ நாங்கள் வந்து வீ வீட்டில் இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம் சமைக்க முடியாத சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கிறனால தான் இந்த மாதிரி டெலிவரி ஃபுட் டெலிவரி ஹோம் டெலிவரி அந்த மாதிரியான இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி பண்றோம் சார் இப்போ வந்து இப்படி டைம் ஆகுது அப்படினும் போது இப்போ குழந்தைங்கல்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் இருக்கும் போது அவங்களுக்கு சாப்பாடு வேணும் இல்லைங்களா டைமுக்கு கொடுக்குணும் இல்லைங்களா பசிக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குணும் இல்லைங்களா அதை ஆடர் பண்ணி ரொம்ப ரெண்டு மணி நேரம் ஆச்சுங்க சார் இன்னும் வரவே இல்லைங்க சரி நான் அவருக்கு என்ன ஆச்சு என்ன ஏது எதை வர வழியில் ஏதாவது பிரச்சனையாக என்ன ஏது அப்படினு கேட்குறக்காக ஃபோன் பண்றேன் டிரை பண்றேங்க சார் அது லைனும் போக மாட்டேங்குதுங்க சரி ஒரு பத்து நிமிடம் கழித்து கூப்புடலான்னு கூப்பிட்டேங்க லைன் போச்சுங்க அவர் வந்து ஃபோன் எடுக்கவும் இல்லைங்க சார் எடுத்து என்ன ஏதுன்னு கொஞ்சம் ரெஸ்பான்ஸாக சொல்லலாம் இல்லைங்களா பதில் இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியாதுங்க நாங்கள் ஆடர் பண்ணிவிட்டோம் ரெண்டு மணி நேரம் ஆச்சு இப்போ என்ன இது மாதிரி சுச்சிவேஷனில் அவர் இருக்கார் என்ன ஏதுன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா சாப்பாடும் வந்து சேர்ந்த மாதிரி இல்லைங்க அதுக்கு உண்டான பதிலும் அவர் எதுவும் சொல்கிறா மாதிரியும் இல்லைங்க ஃபோன் எடுத்து ஏதாவது சொல்லுவார் அப்படினா அதுவும் சொல்லலை நாங்கள் ரெண்டு மணி நேரம் இப்போ இவ்வளோ நேரம் டிரை பண்ணிவிட்டு தான் அவருக்கு ஃபோன் பண்ணி எடுக்கலை அப்படினு பார்த்துட்டு தான் இப்போ நான் உங்கள் இதுக்கே கூப்பிட்றேன் சார் ஆஃபீஸ்க்கே கூப்பிட்றேங்க என்ன ஏது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க சார் அவங்களுக்கும் சுச்சிவேஷன் இருக்குங்க சிரமமான சூழ்நில இருக்கும் டிராஃபிக் இருக்கும் மழை அந்த மாதிரியான சூழ்நிலையில் தாண்டி தான் வராங்க நாங்கள் இல்லைனு சொல்லலைங்க சார் ஆனால் இப்போ வந்து இப்போ இருக்கிற இதில் வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லைங்களே பிரச்சனை நாங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் எந்த டிராஃபிக்கும் கிடையாது இப்போ மழையும் எதுவும் இல்லைங்களே இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கார் ஏது பண்ணிட்டு இருக்காருனும் தெரியலைங்க சார் நான் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேங்க சார் எடுக்கவே மாட்டேன்றாருங்க இந்த மாதிரி இந்த இடத்துல வந்துட்டிருக்கேங்க வந்துடுறேங்க அந்த மாதிரி எதாவது சொல்லலாம் இல்லைங்க சார் ப ரெஸ்பான்ஸ் ஒரு பதில் சொல்லலாம் இல்லைங்க சார் அவர் இருக்கக்கூடிய சுச்சிவேஷனை சொல்லும் போது நாங்கள் சரினு தானேங்க சார் சொல்ல போகிறோம் எப்படி இருந்தாலும் என்ன ஏதுன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் சார் தேங்க் யூ சார்